குடும்பத்தில் உள்ள ஆண் பெண்ணெலாம் எப்படி வேலை செய்வாங்கன்னு பாத்திங்கன்னா ஆண் வந்து எப்போதுமே வேலைக்கு போவாங்க அவங்க சம்பாதிப்பாங்க பெண் வந்து வீட்டில் இருக்கிற வேலையை சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையை அடுத்து நாளைக்கு என்ன சாப்பாடு செய்லாம்ன்றத அந்த பழசைலாம் கரெக்ட் பண்ணி வைப்பாங்க அப்படியே ஆண்கள் வந்து வேலைக்கு போய்ட்டு சம்பாதிப்பாங்க காசு கடன் கட்டுவாங்க தேவையான பொருளெல்லாம் வாங்குவாங்க அதுதான் வந்து செய்வாங்க குடும்பத்தில் இது வந்து சரியாக ரெண்டு பேர் பகிர்ந்து செய்கிற வேலை